ஹலோ கார் ட்ராவல்ஸ் ஏஜென்ஸிங்களா நான் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன் நான் எங்கள் ஃபேம்லியாக வந்து ட்ரிப்பு போகலான்ட்டு வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் இது கொடைக்கானலுக்கு அப்புறம் அப்படியே போகிற வழியில் கோயம்பத்தூருக்கு இன்னம் நிறைய ப்ளேசஸ் ப்ளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களோடய கார்ஸ் நாங்கள் நாலு பேர் தான் வீட்டில் உங்களோடய கார் ட்ராவல்ஸில் எந்த கார் வந்து ஹில்ஸெல்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நாங்கள் கோயம்புத்தூர் போகும்போது அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவோம் அதனால் காருக்கு நீங்கள் வந்து கார் வந்து சுஸுக்கி ஓமினி கியா இல்லைனா மாருதி இண்டிகா ஸ்விஃப்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி கார்ஸ் இருந்தாலே போதும் அப்புறமா அந்த கார்ஸுக்கு வந்து ட்ரைவர் நீங்களே அனுப்புறிங்களா இல்லை நாங்களே வச்சுக்கணுமா அத் அப்புறமா டீசல் அப்புறமா டோல் அப்புறம் இன்னும் நிறைய திங்க்ஸெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் சார் எப்படி கார் ட்ராவல் நம்ம நம்மளோடய ட்ரிப்புக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து கொடைக்கானல் போவோம் ரொம்ப கம்ஃபர்ட்டபுளாக இருக்கணும் சார் எங்களுக்கு நாங்கள் ஹில்ஸ் ஸ்டேஷன் ஏறுறோம் எங்கள் ஃபேம்லி எல்லாம் சேர்ந்து போகிறோம் அதுவும் நாங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்குப் போகணும் கொ கொடைக்கானலில் த்ரு டூ டூ வீக்ஸ் ஆகும் அதனால வந்து ட்ரைவர் வந்து நம்மக்கூடவே ஸ்டே பண்ணுமா அது அப் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரைவருக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார் ட்ரைவருக்கு நாங்களே தனியாக ஃபுட் செலவெல்லாம் பார்த்துக்கணுமா இல்லை நீங்கள் நாங்கள் உங்களுக்கு மொத்தமாக சேர்த்தே கொடுத்துட்டு நீங்களே எல்லாமே பார்த்துப்பிங்களா சார் அப்புறம் இது சார் நாங்கள் வந்து அப்படியே ப்ளாக் தண்டரும் போகலான்னு இருக்கோம் அது வரைக்கும் கார் வந்து சர்வீஸ் பண்ணணுமா இல்லை டூ வீக்ஸ் ஆகுதே அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப நல்ல காரை கொடுங்க சார்